நான் வந்து பள்ளியில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு எப்படி நடந்துக்கணும் சமூகத்தில் வந்து என்ன மாதிரியான பிரச்சினைகள் எதிர்காலத்தில் வரும் அப்படின்றதுக்கான பயிற்சிகள் எடுத்துட்டுருக்கேன் அப்போது வந்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கனால் அதில் நான் எதிர்பார்க்கறது என்னென்னா நம்ம நூறு வார்த்தை பேசறதில் ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் கன்டெண்ட்டு மட்டும் ஒவ்வொருத்தரோடய மனசில் பதிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது வந்து நம்ம வந்து வெளி உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறத விட வெளி உணவை சாப்பிட்றதுனால என்ன பிரச்சினைகள் வருன்றதை நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து நம்ம சா அந்த குழந்தைங்க போய் அந்த வெளியில் போய் சாப்பிட்றப்ப இந்த பிரச்சினைகள் வரும் அப்படின்னு அன்றைக்கி அந்த அக்கா சொன்னாங்களே அதனால் நம்ம அந்த உணவை கொஞ் தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு இப்போ வாரத்துலம் பூரா சாப்பிட்டுட்ருந்தவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்ற பழக்கத்தை கொஞ்சம் குறச்சிக்கின்னா குறைக் குறைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் இப்போ நான் எடுக்கிற பயிற்சி மூலமாக அவங்க வந்து இந்த மாதிரியான ஃபுட்டை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பசங்கக்கிட்டே பேசக்கூடாது இந்த மாதிரி பசங்க வந்து வேகமாக வண்டி ஓட்டக்கூடாது இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் காலேஜி குழந்தைங்களுக்கு கா அதாவது ஆறாவது படிக்கின்ற குழந்தையில இருந்து காலேஜி படிக்கின்ற குழந்த வரைக்கும் நாங்கள் பயிற்சி குடுக்குறோம் அப்போ என்னென்னா வாழ்வியல் கலை வாழ்வியலில் என்னென்ன பிரச்சினைகள் வரும் எப்படி நம்ம சமாளிக்கணும் அது பற்றின பயிற்சிகள் எடுத்துட்டுருக்கேன் என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க நான் சொல்கிற நூறு விஷியங்களில் இரண்டு விஷயங்கள் எடுத்துக்குனாக்கூட போதும் அந்த த ய இளைய தலைமுறை வந்து நல்லா வந்துருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு எப்போயுமே இருக்கும்